ஹலோ

எல்ஜி ப்ரிட்ஜ் வாங்க வந்துருக்கேங்க எனக்கு வந்து சிங்கிள் டோர் ப்ரிட்ஜே போதுங்க ஒன்று பெ பெரிய சைஸ்லையே பார்க்குறேங்க வீட்டுக்கு தாங்க வீட்டுக்கு தான் வீட்டுக்கு தான் பார்த்துக்கிட்ருக்கேன்

அது வாரண்ட்டி கார்டுலாம் கொடுப்பீங்களா பேமெண்ட் வந்து எவ்வளது வரும்

இல்லை நாங்கள் பிரிட்ஜை பார்த்துட்டு சொல்லுறோங்க சரிங்க ஓகே கலர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க ம் ம் இப்போ வந்து இது டவுட் இருக்குங்க இப்போ வந்து சிங்கிளில் வாங்கினா இதா இருக்குமா ரொம்ப லாங்குல வாங்குனா நல்லா இருக்குமா சரிங்க ஓகே சரி ரைட் ஓகேங்க நான் வந்து பார்த்து சொல்லுறேங்க ஓகேங்க பார்த்துட்டு சொல்லுறேங்க